காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்ததும் நம்பளோட ஓட்டப்பயிற்சி பாக்கி எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணிகிட்டிருப்போம் இதில் எல்லாமே அது வந்து நார்மல் எல்லா எப்போதும் டெய்லியும் பண்ணுறதுதான் அதனால் அதில் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக பண்ணி சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை எப்போதும் பண்ணுற ஒர்க் எக்ஸர்சைஸ் தான்